பெரிய விவசாய வணிகங்களுக்கான போட்டி கிராமப்புறங்களில் உள்ள சிறு விவசாயிகளையும் பாதிக்க காரணம் விவசாயிகள் விளைந்த பொருட்கள் அனைத்தையும் பெரிய வியாபாரக வியாபார மக்களிடம் கொடுத்து விடுகின்றன விதைப் பொருட்களை தவிர வேற எதையும் வந்து அவர்கள் இருப்பு வைத்து கொள்வதில்லை பெரிய விவசாய வணிகங்கள் அவர்கள் கொடுத்த விலை பொருட்களை இருப்பு வைத்து கொள்கின்றன இருப்பு வைத்துக் கொண்டு வியாபார ஏற்ற காலங்களில் அன்றைய நிலவரத்தினுக்குண்டான விலையை நிர்ணயிக்கின்றன சிறு விவசாயிகள் பாதிப்பதற்குண்டான காரணங்கள் இதுவே மேலும் சிறு விவசாயிகள் நேரடி கொள்முதல் செய்தும் நேரடி விற்பனை செய்ய ஒவ்வொரு கிராமத்தின் முக்கிய நகரங்களின் உழவர் சந்தை இருப்பதை போல் அவர் அவர்கள் ஊரில் சந்தைபடுத்துதல் வேண்டும் விலை பொருட்கள் நிர்ணயம் மக்களுக்கு நேரடியாக சென்றடைந்தால் விவசாயிகள் பாதிக்க பாதிக்க மாட்டார்கள் மக்களும் பாதிப்பு அடைய மாட்டார்கள் விலை பொருட்கள் விளைகின்ற மக்கள் நியாயமான விலையில் மக்களுக்கே சென்றடைய வழி வகை செய்தால் கிராமப்புற விவசாயங்கள் பாதிப்படையாது அதே போல் சிறு விவசாயிகளை வந்து கூட்டு விவசாயம் செய்வதை போல ஒரு விவசாயத்தில் தண்ணீர் இருக்கும் ஒரு விவசாயத்தில் தண்ணீர் இருக்காது அனைத்து கால கட்டத்திலும் சரியாக இருக்கும்